விளையாட்டில் தோற்கறது ஜெயிக்கிறது ரெண்டுமே சகஜம்தான் நம்ம தோற்றுட்டோம் அப்படினா அதுக்கு ஃபீல் பண்ணாமல் நம்ம ஏன் தோற்றோம் எப்படி தோற்றோம் எதனால தோற்றோம் அப்படிங்கிறத நம்ம நல்லா யோசித்து அடுத்தம் அடுத்த முறை அந்த விளையாட்டு வாய்ப்பு கிடைக்கும் போது அது எல்லாத்தையும் நம்ம மனசில் வச்சுட்டு அந்த தப்பை முன்னாடி பண்ண தப்பை இந்த விளையாட்ல நம்ம பண்ணாமல் நம்ம ஜெயிக்கணும் தோல்வி தான் வெற்றிக்கு முதல்படி அப்படின் சொல்லுவாங்க ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தோற்றுட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்துட்டு வாய்ப்பு கிடச்சிட்டே இருக்கும் நம்ம வந்துட்டு இன்னும் மேலும் மேலும் நம்ம ஜெயிச்சுட்டே இருக்கலாம் ஸோ தோற்றுட்டோம் அப்படின் யாரும் ஃபீல் பண்ணாமல் நம்ம தோற்றத வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக எடுத்து நம்ம அடுத்து எப்படி ஜெயிக்கிறது அப்படிங்கிறதுக்கும் மா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும்